எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா திருவிழா காலங்களில் பார்க்கும்போது கும்மிப்பாட்டு கரகாட்டம் அப்புறம் அந்த வில்லுப்பாட்டு கச்சேரி அந்த பாட்டுக்கச்சேரி அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரிலாம் போடுவாங்க அது ஒரு நாலு நாளைக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த வெளியூரில் நம்ம பண்ணுற அந்த பார்ட்டிக்கு ஈடாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நல்லா ஜாலியாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஊருலையும் போய்க்கூட நாங்கள் அத போய் என்ஜாய் பண்ணி நல்லா ஜாலியாக பார்த்துருக்குறோம் அந்த மாரி தான் வெளி வெளி ஊருலன்னு பார்க்கும்போது கிராமப்புறத்தில் வந்து இத விட நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்